நான் வந்து பிரியாணி செய்ய ட்ரை பண்ணேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆனால் அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊறவச்சிட்டுருந்தேன் எனக்கு தெரியலை அது எவ்வளவு அளவு தண்ணி வைக்கணும் அப்படின்றது பாத்திரமும் ரொம்ப சின்னதாக இருந்தது பிரியாணி செய்யும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு வேகவே இல்லை அப்படியே அரிசி அரிசியாகவே இருந்தது எனக்கு வந்து அளவு தெரியல நான் எவ்வளோ அரிசி ஊறவச்சிட்டு அதுக்கு ஏற்ற தண்ணி வைக்கிறத்துக்கும் எனக்கு தெ சரியாக தெரியிலை அப்போ பார்த்திங்கன்னா நிறையா சாப்பாடு அதிகமாக மேலே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அது வந்து என்னால் பயன்படுத்துறத்துக்கு வேஸ்ட்டாகவும் போயிடுத்சு என்ன பண்ணுறதுனு தெரியலை அதுமாதிரி தெரியாமல் ஒன்று வந்து பண்ணதனால ரொம்ப வேஸ்ட்டாகிடுச்சி அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக கத்துக்கணு இப்போ நல்லா செய்கிறேன் நான் பிரியாணி